தமிழ்மொழியை பேசவும் வாசிக்கவும் எழுதவும் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்த உதவுகிற கல்விதான் தமிழ் கல்வினு சொல்லுவாங்க தமிழ் கல்வி பாடத்திட்டத்தையும் வந்து கற்பிக்கும் பயி பயிற்சி முறையும் வந்து சிறப்பாக சொல்கிறாங்க மாணவர்களுக்கு வந்து நிறையா ஆர்வமூட்டி சூழலுக்கேற்ப தமிழுடைய சிறப்புகளை விளக்கி இயல்பாக எப்படி வந்து தமிழ்மொழியை கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது வந்து வலியுறுத்துது தமிழருடைய தாயக நிலங்களான தமிழ்நாடு இலங்கை பகுதியில் மட்டும் இல்லாமல் உலகில் வந்து பல பகுதிகளிலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் வந்து கற்பிக்கப்படுகிறது தமிழ் இளங்கலை இந்தியா தமிழ் இளங்கலை பார்த்துட்டிங்கன்னா இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேஷியா இந்த மாதிரி நாடுகள் இருக்கிற பல பல்கலைக்கழகங்கள் பல பல பல்கலைக்கழகங்களில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் வந்து ஒரு பட்டப்படிப்பு துறையாகவே வந்து வச்சுருக்காங்க தமிழ் இளங்கலை கல்வி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக வந்து பொதுவான பணிகளுக்கு எல்லாமே நல்லா அடித்தளமாக இருக்கும் அதனால வந்து தமிழ்மொழி வந்து ரொம்ப ரொம்ப இதான மொழி அப்படினு வந்து சொல்லுவாங்க தமிழ்மொழியையும் தமிழர் பண்பாடு வரலாறு சமூகம் அறிவியல் போன்ற பல்வேறு அம்சங்களுக்கு தமிழ்மொழி வந்து முதன்மையாக இருக்குது இயல் தமிழ்மொழியினும் சொல்லுவாங்க தமிழியல் தமிழ் தமிழும் தமிழருக்கு பிற மொழிகளும் இனங்களுக்கும் இருக்கும் உணர்வுகளை சிறப்பாக ஆய்வு செய்ய வந்த தமிழ்மொழி வந்து உ உதவு உதவுது அப்படினு கூட சொல்லலாம் தமிழ்மொழி பார்த்துட்டிங்கன்னா தமிழை வந்து பள்ளியில் முழுமையாக கற்க இயலாமல் தகுந்த ஆசான்கள் அதாவது ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கும் தமிழ் மாணவர்களுக்கு வந்து இணையம் இணையத்தளத்தில் வந்து நல்ல கருவியாக இணையதளம் வந்து இருக்குது இணையத்தளத்துலேயும் தமிழ்மொழி வந்து இருக்குது அதன் மூலமாகவும் நிறையா மாணவர்கள் வந்து தமிழ்மொழியை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க உலக தமிழர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தமிழ் கல்வி வந்து பயில உதவதற்கு தமிழக அரசு வந்து நிறையா துறைகளை வந்து நிறைய துறைகளை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க ஸோ அதனால அதை யூஸ் அதை பயன்படுத்தியும் நிறையா பேர் தமிழ் வந்து கற்றுக்கிறாங்க தமிழ் பார்த்துட்டிங்க அப்படினா தமிழ்மொழி பார்த்துட்டிங்க அப்படினா இந்த உலகத்துலேயே எல்லா இடங்கள்லையுமே வந்து தமிழ்மொழி வந்து எப்போவுமே இருக்கும் தமிழ்மொழியை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து அதோடய இளங்கலை பாடங்கள் என்னென்ன அப்படினு சொல்லி பார்த்துட்டோம் அப்படினா தமிழ் இலக்கணம் இருக்குங்க அப்புறம் வந்து மொழியியல் இருக்குது அதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சுருக்கெழுத்து அப்படினு ஒன்று இருக்குது அப்புறம் தமிழ் தட்டச்சு அப்படினு ஒன்று இருக்குது அதுக்கு அப்புறமா இதழியல் அப்படினு ஒன்று இருக்குது விளம்பரத்தமிழ் அப்படினு ஒன்று இருக்குது அப்புறம் மொழி பெயர்ப்பு அப்படினு ஒன்று இருக்குது மெய்ப்பு திரு மெய்ப்பு திருத்தம் அப்படினு ஒன்று இருக்குது ஆய்வு திறனாய்வு தமிழ்க் கணிமை இந்த மாதிரி நிறையா வந்து தமிழ் இளங்கலை பாடங்கள் வந்து இருக்குது தமிழ் கலைத்துறை அப்புறம் வந்து தமிழ் தொன்மவியல் நாட்டுப்புறவியல் தமிழ் ஊடகக்கவியல் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் பதிப்புத்துறை இந்த மாதிரி வந்து நிறைய தமிழுக்காக வந்து நிறைய துறைகள் வந்து இருக்குது எதுக்காக அப்படினா நம்மளுடைய தமிழை வளக்குறதுக்காகதான் இத்தனை மொழிகளையும் வந்து இது பண்ணியிருக்கு இத்தனை விதமான வாய்ப்புகளையும் வந்து இது பண்ணியிருக்குங்க தமிழ் மொழி வந்து தமிழ்மொழி மாதிரி எந்த ஒரு மொழியுமே இருக்க இருக்காது அப்படினுதான் சொல்லுவாங்க ஆங்கிலம் மூலமாக கூட படிப்படியாக தமிழ் கற்பதற்காக வந்து முப்பத்தெட்டு பகுதிகளை கொண்ட தமிழ் பாட நூல் கூட இருக்குங்க இத்தனையும் எதுக்காக செய்கிறாங்க அப்படினா தமிழ்மொழியை வந்து நல்லபடியாக கற்றுக்கணும் அப்படின்கிறதுக்காதான் செந்தில் குமார் சேரன் அப்படிங்கிறவரு அமெரிக்கா ஆங்கில சூழலில் வளர்ந்து பின் வந்து தன்னோடய சுய முயற்சியால் வந்து தமிழ் கட் கற்றவருங்க அவருடைய அனுபவங்கள் வந்து பல பேருக்கு உந்துதலாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்குது பயிற்சிகள் கதைகள் பாட்டுகள் உரையாடுகள்னு இப்படி நிறையா விஷயங்கள வந்து அவர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கார்